எனக்கு தெரிஞ்ச கட்சினு பார்த்தா டிஎம்கே ஏடிஎம்கே நாம் தமிழன் தமிழக வெற்றி கழகம் இந்த தமிழக வெற்றி கழகம்ன்ற கட்சி வந்து நம்ம தளபதி விஜய் ஸ்டாட் பண்ணியிருக்காரு இந்த வருஷத்துலேருந்துதான் இந்த கட்சி தொடங்கிருக்குது அப்புறோம் நம் திருமாவாளன் வந்து நடத்துகிறது வந்து விடுதலை சிறுத்தை அப்படின்ற ஒரு கட்சி நடத்துகிறாங்க அது வந்து எஸ்சி பீப்புள்க்கு எஸ்சி ஆள்தான் அவர் அவர் வந்து எஸ்சி பீப்புள்க்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அந்த கட்சியை ஸ்டாட் பண்ணியிருக்காரு அப்புறம் பார்த்தா இப்போ நம்ம தமிழ்நாட்டுடைய சிஎம் பார்த்தா ஸ்டாலின் ஐயா அவர் அவர் வந்து நிறைய பண்ணுவார் நம்ம தமிழ்நாட்டுக்கு நிறைய நல்லது பண்ணுவார் அப்படின்னு நினச்சி மக்கள்லாம் ஓட்டுப்போட்டாங்க பட் ஆனால் அவ்வளோ பெருசாக பண்ண மாதிரி எங்களுக்கு ஒன்றும் தெரியலை அவர் பண்ண நல்லதுன்னு பார்த்தா லேடீஸ்க்கெலாம் ஃப்ரீ பஸ்ஸு கொடுத்துருக்காங்க நம்ம ஊர் சைடுன்னு பார்த்தா ஒரு ரெண்டு மூணு பஸ்ஸு மட்டுந்தான் இருக்குது அந்த டவுன் பஸ்ஸில மட்டுந்தான் கேர்ள்ஸ் வந்து ஃப்ரீயாக போக முடியும் பட்டு நம்ம அப்படியே சென்னை சைடுக்காக போனால் நிறைய பஸ்ஸு வந்து ஃப்ரீயாக போகுது அது அந்த ஃப்ரீ பஸ் வந்து எல்லா கேர்ள்ஸும் யூஸ் பண்ணிக்கிறதால் அங்கே இருக்கிற கேர்ள்ஸ்க்கு நிறைய பெனிஃபிட்ஸ் அடைகிறாங்க அத் அதன் மூலயமாக மேபி அவர் நிறைய நல்லது பண்ணி இருக்கலாம் பட் ஆனால் அது எனக்கு தெரியல இப்போ வந்து ஏப்ரல் நயன்ட்டீன் வந்து நம்ம பார்லிமெண்ட் எலெக்ஷன் வர்றதாக சொல்லியிருக்காங்க அந்த எலெக்ஷன்க்கு ஸ்டாலின் ஐயா வந்து மோடி கூட இணைஞ்சி இருக்குறார் மோடி வந்து நாம் தமிழன் கட்சி சிம்பள வந்து மாற்றி இருக்கிறாரு நாம் தமிழன் கட்சியுடைய சிம்புள் வந்து ஃபஸ்ட்டு கரும்பாக இருந்துச்சு இப்போது வந்து மோடி ஐயா அதை மாற்றி மைக்காக கொடுத்துருக்காங்க அது வந்து நாம் தமிழன் கட்சியுடைய தலைவர் சீமானுக்கு அதில் கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை அவர் வந்து ஒரு மீட்டிங்ல சொல்லியிருப்பாரு எனக்கு மைக் சின்னத்தை கொடுத்ததுக்கு பதில் செருப்பு சின்னத்தை கொடு அப்படின்னு சொல்லிட்டு மோடி ஐயாவை பார்த்து சீமான் ஐயா கேட்டிருப்பார் அது வந்து மக்களுக்கிடையே காமெடியாக எல்லாரும் கைத்தட்டி சிரிக்கப்பட்டாங்க இப்போ வர போற எலெக்ஷன்லதான் தெரியும் யார் நம்மளுடைய ப்ரைம் மினிஸ்ட்ராக வர போறானு சொல்லிட்டு இப்போது இந்த எலெக்ஷன் டேட் ஏப்ரல் ஃபோர்டீன் அப்படின்னு வச்சதால் வந்து எங்களுக்கு இப்போ நான் காலேஜ் படிக்கிறேன் என்னுடைய செம் எக்ஸாம் வந்து இந்த மந்த்திலே முடிஞ்சிருக்கணும் பட் இப்போ எலெக்ஷன் வந்ததால் என்னுடைய செம் எக்ஸாம் தள்ளி போய்ட்டு நான் இன்னும் கொஞ்ச நாள் காலேஜ் போகிற மாதிரி இருக்குது அது வந்து எனக்கு கொஞ்சம் மனவருத்தமாக இருக்குது இன்னும் கொஞ்சம் முன்னாடியே வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்றேன் என்னுடைய பர்ஸ்னலாக எலெக்ஷன் வந்து இன்னும் கொஞ்சம் முன்னாடியே வந்திருந்தா நல்லாருந்திருக்கும் இப்போ இருக்கிற தலைவர் வந்து மக்களுக்கு வந்து நிறைய நன்மை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறேன் நன்றி